டிவியில் எதுமே நம்ம ஏதோ ஒரு விபத்து நடந்தாலும் எரு ஒரு காரணம் எடுத்தாலும் பேப்பரில் போடுறது அது பூராக படிச்சி பார்த்தா கூட எங்களுக்கு அந்த அது படிக்கும்போது தான் அந்த இது வரும் அதுக்கப்பறம் எங்களுக்கு அது தெரியாது நாங்கள் கண்ணால் பார்க்கறது வந்து டிவியில் தான் பார்ப்போம் டிவியில் பார்க்கறது வந்து எல்லாமே நல்ல நேர் மூலிமா பார்க்கற மாதிரியே தெரியும் எந்த விஷயமும் கண்ணு காணாத இடத்துல இருந்தால் கூடும் அந்த திசையில் எந்த திசையில் இருந்தாலும் நமக்கு நேராக நம்ம ஒளிபரப்புனா நம்ம டிவி நியூஸு சேனலில் போட்டு பார்த்தோமுன்னா நம்ம எல்லாத்தையுமே கண்டுபுடிச்சிக்கலாம் நம்ம தப்பு எது ரைட்டு எதுன்னு தப்புன்றது வந்து பேப்பரில் தான் கொஞ்சம் நிறையா மாற்றம் இருக்குது வந்து டிவியில் வந்து ஒளிபரப்புறதுலாம் கரெக்டாக இருக்கும் அதை பார்த்தோம்னா அது தான் எங்களுக்கு சந்தோசோம் அது தான் எங்களுக்கு பிடிக்கும் அதே நாங்கள் டிவியில் நீங்கள் போட்டுவுட்டீங்கன்னா நாங்கள் அதையே நாங்கள் பார்த்துக்கறோம்